நமது ஒட்டு மொத்த வாழ்க்கைத் தரத்தை உயர்த்துவதில் விளையாட்டுக்கள் எந்த வழிகளில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இப்போது நம்ம வாழ்க்கையில வந்து விளையாட்டுன்னு எடுத்துகிட்டோம்னால் நமக்கு வந்து நம்ம விளையாடுறதுனால் நம்முடைய ஹெல்த்து வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து நிறைய ஸ்டாமினாஸ் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த விளையாடுகிறதுக்கான இதுவும் வந்து நம்ம ஹெல்த்து தான் வந்து கொடுக்கணும் ஸோ அதனால வந்து விளையாடுறதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது விளையாடலைன்னா விளையாடின்னா நம்ம வந்து வாழ்க்கை வந்து கொஞ்சம் நாள் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸைஸ்ஸெலாம் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்ற தான் இதோடைய இது